தமிழ்நாட்டில் வந் தமிழ் நாட்டில் நிறைய சமூக சம்மந்தப்பட்டவங்கெள்லாம் வெவ்வேறு சமூகத்தினர் இருக்காங்கள் அதுக்உண்டான கல்ச்சாருங்களும் கலாச்சாரங்களும் இருக்குது அதில் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொருத்தவங்கள் அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஒரு சமூக சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களும் என்ன செய்றாங்கன்னா ஒ அவங்கவுங்க மட்டுமே கடைபிடிக்காத இப்போ ஒரு ஒரு சமுகத்தில் இருக்குறவங்கள் இன்னொரு சமூகத்தினரோட பண்டிகையில் கலந்துக்கிறதும் ம மற்ற சமூகத்தில் இருக்கவங்க வேறொரு சமூகத்தில் பண்டிகையில் கலந்துக்கறதும் அவங்கவுங்களுக்குள்ள இனிப்புகளும் சாப்பாடுகளும் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்கள் பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க அப்படி பரிமாற்றம் செஞ்சுக்கப்போம் போது ஒவ்வொருத்தவங்களோட இதில் என்னென்ன தொடர்பு ஏற்படுது அப்படின்னா அதில் அவங்கவுங்களோட ஓ சில நல்ல குணங்கள் இது இதுலாம் செய்யணும் இது இது தர்மம் இது இது நல்லது அப்படின்னும் போது அவங்ககிட்டபேச்சுவழக்கில் அவங்களோட தாய் மொழி நம்மக்கிட்ட கலக்கும் நம்மளோட தாய் மொழி அவங்க வேற தாய் மொழி இருந்தாங்கன்னா அதில் அந்த தாய் மொழி அவங்ககிட்ட நம்மளை அறியாமைலே அவங்க தாய் மொழி நம்மக்கிட்டையும் நம்ம தாய் மொழி அவங்கக்கிட்டயும் கலக்கப் போகும்போது நம்ம ஒரு கூடுதலான ஒரு மொழிய கற்றுக்கக் கூடிய இதுக்குன்னு தேடிட்டு போகாத கற்றுக்கக் கூடிய இயல்புத் தன்மை இருக்குது சமத்துவம் நடக்கும் பிள்ளைங்கள் பிள்ளைங்களோட பழகப் போகும்போது அதில் சமத்துவம் நிறைய விஷயங்கள் வரும் நிறைய அவங்க சம்மந்தப்பட்ட கலாச்சாரங்கள் தேடி தெரிஞ்சுக்காத இயல்பாக நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கக் கூடிய வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே